எங்கள் சமூகத்தில் நடனப் பயிற்சிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இன்றையளவும் நாங்கள் ஃபாலோவ் பண்ணி ஃபாலோவ் பண்ணிகிட்டு வந்துகிட்ருக்கோம் குறிப்பாக என்னன்னா குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுல இருந்து தைத் திருநாளில் வந்து நாங்கலாம் கும்மி அடித்து பொறவு விழாக்கள்லாம் கொண்டாடுறதுலருந்து திருவிழா காலங்கள்லேருந்து நடனம் வந்து ஒரு முக்கிய பங்காற்றிட்டு வருது இது மாதிரி தைத் திருநாளப்போ நாங்கள் நாங்கள் சமூதாயத்தில் ஒரு குழந்தையை வந்து மையமாக வச்சு மையத்தில் உட்கார வச்சு பெண்களெல்லாம் ஒரு நடனம் ஆடி பாட்டு பாடி அவங்க நாட்டுப்புற பாடல்களெல்லாம் பாடி அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க திருவிழா காலங்களில் வந்து வாலிபர்கள் வந்து ஒயிலாட்டம் கரகாட்டம் அப்பறம் தப்பாட்டம் இது மாதிரியெல்லாம் ஆடுவாங்க தப்பாட்டத்தில் வந்து ரெண்டு வரிசையா நின்று நின்னுக்குவாங்க அந்த ரெண்டு வரிசையில வந்து அவங்க வந்து மோளத்துக்கு தகுந்தப்பில ஸ்டெப் அடித்து பல வகையான ஸ்டெப்பு ஸ்டெப்பு வந்து ஒவ்வொருத்தரும் ஆடுவாங்க ஆப்போசிட்டு டீம் வந்து ஒரு ஸ்டெப் ஆடும்போது அவங்களுக்கு திறமையான ஒரு ஸ்டெப்பு இன்னொரு ஆப்போசிட் டீமும் ஆடும்போது பாக்கிறத்துக்கு வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஆட்டம் பாக்குறவங்களுக்கு மத்தியில் அது காணப்படும் அதை தொடர்ந்து திருவிழாக் காலங்களில் இன்னமும் கூட இந்த பொம்மி ஒரு கூத்து போடுவாங்க அந்த கூத்தில் கூட எங்கள் ஊர் உள்ளூர் ஆளுங்கள்லேருந்து பங்கு கொள்வாங்க பங்கு கொள்ளும் பொழுது இந்த மதுரை வீரன் அந்த மாதிரி ஒரு வேடம் அதுக்கு ஒரு நடனம் ஆடி அது மக்கள் மத்தியில் ஒரு ஒரு சிறப்பான ஒரு நடனம்ன்னா அமைஞ்சிட்டுருந்து இன்றளவும் அது ஃபாலோவ் பண்ணிகிட்ருக்காங்க அதுமாதிரி இதுமாதிரி பெரிய ஒரு இறப்பு ஏற்படும் காலங்களிலும் போது ஒரு ஒரு நூறு வயது ஒரு அறுபது எழுபது வயது கடந்தவங்கள வந்து மரணம் ஏற்பட்டாங்கன்னா அங்கே அவங்களுக்கு வந்து ட்ரம் செட்டு இது மாதிரி ஒரு நடனங்களெல்லாம் வைப்பாங்க அது தொடர்ந்து இன்றளவும் ஃபாலோவ் பண்ணிகிட்டுதான் இருக்காங்க மெயினாக திருவிழா காலங்களில் வந்து இந்த நடனங்கிறது ஒரு முக்கிய ஒரு சிறப்பு அம்சத்தை வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு அதலாம் இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த மயிலாட்டம் அப்புறம் இந்த ஒயிலாட்டங்கிறது ஒரு சிறப்பு பெற்ற ஒரு நடனமாக எங்கள் சமுதாயத்தில் இருந்துகிட்டு வந்துட்டுருக்கு இன்னமும் அந்த வாலிபர்கள் வந்து நடனம் வந்து சமூதாயத்தில் ஒரு முக்கிய ஒரு அங்கமாக செயல்பட்டுட்டுருக்கு ஒரு திருவிழா ஒரு நிகழ்ச்சிகள் அப்படின்னா ஒரு ஆடல் பாடல் இல்லாமல் ஒரு திருவிழாவையே சிறப்பிக்க முடியாத அளவில் நடனங்கிறது ஒரு முக்கிய பங்காற்றிட்டுருக்கு